ஹலோ

சொல்லுங்கள் எந்த எந்த கேக்குங்க வேணும் வெண்ணிலா ஃப்ளேவர் இருக்குது ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளேவர் இருக்குது ப்ளாக் ஃபாரஸ்ட் வொயிட் ஃபாரஸ்ட் இந்த ஃப்ளேவர்லாம் இருக்குதுங்க ப்ளாக் ஃபாரஸ்ட் டூ கேஜி ஃபை ஹண்ட்ரெட் ஆகும்ங்க என்ன ஒரு ஹண்ட்ரெட் ருப்பீஸ் கொறைச்சிக்கிறோம் டிசைனிங் நீங்க ஆ பண்ணுங்கள் பண்ணுங்கள் அந்த டிசைன்லேயே செஞ்சு கொடுத்துட்றோம் டெலிவரியோடு வந்து எவ்வளோ ஆகும்னா ஃபை ஹண்ட்ரெட் ஆகும்